டெங்கு காய்ச்சல் மலேரியா இந்தமாதிரி கொசுக்களால் பரவக் கூடிய வைரஸ் நோய்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படினா ஃபர்ஸ்ட்டு நம்மளையும் நம்ம சுற்றி உள்ளவங்களையும் நம்மள சுத் நம்ம இருக்கிற பிளேஸ்ஸையும் சுத்தமாக வச்சுக்கணும் எந்த் எந்த கிருமிகளும் வந்து அட்டேக் பண்ற அளவுக்கு பக்கத்தில் வந்து குட்டை மாதிரி தண்ணி தண்ணி தேங்கி இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற இடத்துலலாம் கொசு வந்து தங்கும் அங்கே தான் வந்து கொசு இனப்பெருக்கம் அடைஞ்சு அது வந்து வளர்ந்து நிறைய பிரச்சனைகளை உண்டாக்கும் அதனால் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் அல்லது நம்ம பா நம்ம ஊருக்குள்ளே நம்ம சரோண்டிங்குள்ளே எங்கே வந்து தண்ணி தேங்கி இருந்தாலும் தண்ணி தேங்காத அளவுக்கு நம்ம வந்து பாதுகாப்பாக நம்மள பார்த்துக்கணும் அப்படியே நம்ம நம்மள கொசு கடிக்க கடிக்க நமக்கு வந்து மலேரியா டெங்கு இந்த இந்த மாதிரி ஃபீவர்ஸ் எல்லாம் வர ஆரமிச்சுடும் அந்த ஃபீவர்ஸ் எல்லாம் நம்ம ரொம்ப பின் விளைவுகளை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது ஹை ஃபீவர் வந்துச்சுனா உயிருக்கே ரொம்ப மோசம் அப்படின்ற அளவுக்கு எல்லாம் ஆயிடும் அதுக்கு அப்பறம் வந்து கொசு அதுக்கு அப்புறம் நம்ம வீட்டில் வீடு வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப கிளீனாக இருக்கணும் டிரெஸ்சஸ்ஸு வெசெல்ஸ்சு இதுக்குள்ளேலாம் இதை எல்லாம் வந்து ரொம்ப நாள் யூஸ் பண்ணாமல் ஒரு குகை குகை மாதிரி வச்சுருந்தோம் அப்படின்ட்டா அங்கேயும் நிறையா கொசு வந்துட்டு பரவ பரவ ஆரமிச்சுடும் ஒரு கொசு வந்து ஒரு கொசு என்னை கடித்திட்டு திருப்பி இன்னொருத்தர போய் கடிக்கும் போது நிறைய பிரச்சினைகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி இருக்கிறதால நம்ம நம்மளையும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளோடய ஃபேம்லி மெம்பர்ஸ் எல்லாரையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் கொசுவும் வந்து கொசு வந்து அண்டாத அளவுக்கு நம்மளை தூய் நம்மளை சுற்றி உள்ள எல்லா பிளேசையும் தூய்மையாக வச்சுக்க முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணணும் அப்போ தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் இல்லைனா டெங்கு மலேரியா அந்த மாதிரி நிறையா இது இந்த மாதிரி இன்னும் நிறையா வகைகளான வைரஸ் இருக்குது அந்த மாதிரி வைரஸெலாம் நமக்கு நிறையா பிரச்சனைகளை உண்டாக்கும் தேவை இல்லாத செலவு ஆகும் அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கு பகுதி நம்ம வீட்டுக்கு பக்கத்துலியோ இல்லை நம்ம தெருவுலேயோ நம்ம ஊர்லேயோ சின்ன சின்ன குட்டை மாதிரி தேங்கி இருக்கிறது அந்த வாரினு சொல்லுவாங்க அதில் அதில் இருந்து தண்ணி அது அதில் தண்ணி ரொம்ப நாள் கிடந்தால் கூட அதுலேயும் கொசு வந்து முட்டை வச்சு அது இனப்பெருக்கம் அடைஞ்சு அது இன்னும் கொசு வளர அதிகமாக அதிகபடுத்துகிற இடம் அந்த மாதிரி பிளேசஸ் தான் அதனால அந்த மாதிரி பிளேசஸ் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா தான் கொசுவில் இருந்து நம்ம தப்பிக்கலாம் கொசுவில் ஆண் கொசு பெண் கொசுனு சொல்லிட்டு நிறையா வெரைட்டீஸ் இருக்குது ரெண்டு டைப்பில் இருக்குது அது எந்த கொசுவாக இருந்தாலும் நம்மளை கடிக்காமல் இருக்கணும்னால் நம்மளை நம்ம தெளிவாக சுத்தமாக வச்சுக்கணும் நம்மளை சுற்றி உள்ள தூய் சுற்றி உள்ள எல்லா இடத்தையும் நம்ம தூய்மையாக வச்சுக்கணும் அப்படி வச்சுருந்தால் தான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது ஒரு கொசு நம்மளை கடித்திட்டு இன்னொருத்தவங்கள கடிக்கிது எயிட்ஸ் இருக்கவங்களை கடித்திட்டு நம்மளை வந்து கடிக்கிது அப்படினா நமக்கும் அந்த எயிட்ஸ் வந்துடும் ஒரு ரத்தம் மூலமாக அடுத்தவங்களுக்கு என்ன நோய் இருக்கோ அந்த நோய் நமக்கும் வர ஆரம்மிக்கும் மலேரியா டைஃபாய்டு டெங்கு இந்த மாதிரி நிறையா ஃபீவர்ஸ் வர வாய்ப்பு அதிகம் அதனால முடிஞ்ச அளவு கொசு வந்து தங்காத அளவுக்கு நம்ம வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டா மட்டும் தான் நம்மளால் சேஃபாக ரொம்ப நாள் ஹெல்த்தியாக வாழ முடியும்